என்னோடய லட்சியம் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு இருந்தது இப்போ அதுக்காக குரூப் ஒன் எக்ஸாம் படிச்சுட்டிருக்கேன் அப்புறம் டெப்டி கலெட்டர் மூலயமாவது ஐஏஎஸ் ஆகலாம் அப்படினு சொல்லிவிட்டு திருமணம் ஆயிடுச்சுனால் பெண்ணுங்க வந்து படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது பல முட்டுக் கட்டைகள் இருக்குது அதையும் தாண்டி நான் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் படிச்சுட்டிருக்கேன் ஆ குறிக்கோள் அது தான் எனக்கு நான் ஒரு ஒரு கல ஒரு டிஸ்டிக்கோடய கலெக்டர் ஆகணும் நிறைய அட்மினிஸ்ட்ரேடிவில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இருந்தாலும் என்ன எ என்னுடைய வேலைபாடுகளால் இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் நான் அதிகம் ஈடுபாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் இந்த மனித உரிமை சமத்துவம் இதெல்லாம் வந்து ஒரு புத்தகத்தில் மட்டும் தான் இருக்குது ஒரொரு வீட்லையுமே ஆண் பெண் சமம் அப்படின்ற கான்செப்ட் இல்லை ஸோ அந்த கான்செப்ட்டை கொண்டு வரதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு ஹையர் பொசிஷன் போயிட்டு என்னோடய லைஃப்பை ஃபர்ஸ்ட்டு நான் மாற்றணும் அப்புறம் என்னோடய வில்லேஜ் அடுத்து நம்மளை நம்மளை நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க நான் அமுதா மேடம் கலெக்டர் கலெக்டர் அமுதா மேடம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் ஸோ அதனால் தான் எனக்கு குறிக்கோள் அப்படிங்கிறது ஐஏஎஸ் கலெக்டர் அப்படினு நான் வைச்சுருக்கேன்